இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களும் ஃபேஷன் ட்ரெஸ்ஸுங்கள் பாலிவுட்ல டோலிவுட்ல இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனாங்கள் அந்த காலத்தில் வந்து நல்ல ஒரு ட்ரெஸ்ஸுங்கள்லாம் அந்த காலத்து நடிகைங்கள்லாம் நல்லா போட்டிருந்தாங்க ஆனால் இப்போது வந்து பாலிவுட்ல பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மேலே ஒரு ட்ரெஸ்ஸு கீழே ஒரு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஒ அதிகமாக இருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் குறைவாக போட்டு அதில் காமிக்கிறாங்க இதனால படங்கள்ல வந்து நிறைய வந்து பேர் வந்து பாதித் ந பாதித்து இருக்குது பாதித்தாக பாதித்துள்ளது என்று சொல்லலாம் ஆடை அலங்காரங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா திரைப்படங்கள்ல வந்து நல்ல ஒரு துணி வகைகள் வந்து சரி அலங்காரங்களும் சரி தமிழ்நாட்டில திரைப்படங்கள் எடுக்கும்போது விஜய் படத்தில் அஜித் படத்தில் இவங்க படத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆடை அலங்காரங்கள் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு கதா கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு காதல் கதாபாத்திரம் அப்புறம் வந்து ஒரு தந்தை ஒரு தந்தை மகன் கதா கதாபாத்திரம் அப்புறம் தாய் மகள் கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் காதலுக்கும் காதலுக்கு மரியாதை என்ற ஒரு படத்தில் வந்துங்க ஷாலினி போட்டிருப்பாங்க ஒரு சுடி சுடிதார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான் வந்து தைச்சி போடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசைங்கள் ஆனால் தைச்சி நான் வந்து அதே மாதிரி போட்டு நான் அழகு பார்த்தேங்க ரொம்ப நல்லாவும் இருந்தது